எங்கள் கலாச்சாரத்தோட முக்கிய தொழில் அப்படின்னாங்க கணினி தாங்க முதல்ல பாத்தோன்னா கணினி சம்மந்தப்பட்ட பாடமெல்லாம் நடத்திகிட்டு இருந்தோம்ங்க மூணு மாதம் கோர்ஸு ஆறு மாத கோர்ஸு ஒரு வருஷ கோர்ஸு அப்படின்னு நடத்திகிட்ருந்தோங்க ஆனால் அது போகப் போக பார்த்திங்கனா எல்லாம் கம்பியூட்ரு எல்லாம் வந்து அதேமாதிரி மொபைல் ஃபோன் வந்ததுக்கு அப்புறமேட்டு எல்லாம் அது படிக்கிறது வந்து கம்பியூட்ரு படிக்கிறது வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சுங்க எல்லா கம்பியூட்ரு வந்து தெரிஞ்சிக்கிறதும் ரொம்ப கம்மியாக ஆகிடுச்சுங்க ஏன்னா வந்து ஃபோன்லேயும் எல்லாம் வந்து மக்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதேமாதிரி ஸ்கூல்லலாம் பார்த்திங்கனா ஒரு பீரியடே வந்து ஒரு லாப் கம்பியூட்ரு லாபு அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போய் கம்பியூட்ரு லாபில் வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுத்துட்டு இருந்துடுறாங்க அதேமாதிரி வீட்லேயும் வந்து எல்லார் வீட்லேயும் ஒரு கம்பியூட்ரு வந்து டெஸ்க்டாப்ன்னு சொல்கிற மாதிரி எல்லாம் வெச்சிருக்கறதுனால அவங்க வந்து அதை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அவங்களே அதைப் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க ஸ்கூலு காலேஜ் எல்லாம் சொல்லிக் குடுக்குறதுனால அது அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா அடுத்தது ஓகே இனிமேல் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கம்பியூட்ரு நடத்துவது வந்து இன்னும் ஆகாது அப்படின்னு நாங்கள் என்ன பண்ணோம்னா அடுத்து வந்து ப்ரவுசிங் சென்டர் அப்படின்னு பண்ணோம்ங்க கம்பியூட்ரு வந்து நாங்கள் வந்து வெச்சிடுறதுங்க ஒரு மணி நேரம் வந்து அவங்க உபயோகப்படுத்தினாங்கன்னா இவ்வளோ நேரம் அப்படின்ட்டு அடுத்த லெவல் அதுதாங்க ஏன்னா வந்து கம்பியூட்ரு சில பேர் வச்சுருப்பாங்க சில பேர் வீட்டில் இருக்காதுங்க அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னா இங்கே வந்து இந்தமாதிரி சென்ட்ரில் கடை ப்ரவுசிங் சென்டருலலாம் வந்தாங்கனா ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஐம்பது ரூபா அப்படின்ட்டு அவங்க வேணுங்கிறது ஐம்பது ரூபாய்க்கு ஒரு மணி நேரத்துக்கு வந்து அவங்க என்ன யூஸ் பண்ணுமோ அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க போய்ட்ருந்தாங்க அது ஒரு காலத்தில் அதுவும் நல்லா போய்ட்ருந்துச்சுங்க அதுக்கடுத்து இது பார்த்திங்கனா அதுவும் வந்து கம்மியாகி ஏன்னா இப்போ மொபைல் ஃபோனே வந்து ரொம்ப வந்து சீப் அண்ட் பெஸ்டாக வந்து அந்த டேட்டாலாம் பார்த்திங்கனா ஒன்ரை ஜிபி இப்புடில்லாம் ரெண்டு ஜிபி இப்புடில்லாம் ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு இவ்வளோதான் அப்படிங்கும்போது அதுலேயே எல்லாம் உலகமே கைக்குள்ளே அப்டிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க அது வந்து அப்படிங்கும் போது ப்ரவுசிங் சென்ட்ரு அடுத்த கட்டமாக ப்ரவுசிங் சென்ட்ரு எல்லாம் வந்து இழுத்து மூடுகிற மாதிரி ஆகிடுச்சுங்க இப்போ பார்த்திங்கனா எல்லாத்து கைலேயும் வந்து கம்பியூட்ரு லேப்டாப்பு ஃபோனு ஃபோன்லேயே எல்லாம் இது பண்ணிவிட்டு நம்மள்ட்ட வந்து டவுன்லோடு பண்ணி ப்ரிண்ட்அவுட் எடுக்கிறது மட்டும்தாங்க நம்ம வேலை அவங்க அதனால வந்து அடுத்து அடுத்து வந்து அதை வந்து ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ சுருக்குணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ எல்லாம் சுருக்கிவிட்டு போகிறாங்க அதனால் இதுதாங்க அந்த